எனது நண்பர் சேர்ந்து நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து காரில் போவோம் காரில் போயிப்புட்டு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய் அந்த ஏரியாவில் உள்ள அந்த இப்ப அது இயற்கைக் காட்சியெலாம் பார்ப்போம் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு அங்கெ சினிமா படம் பார்ப்போம் அங்கே வந்துட்டு விளையாட்டுப் போட்டிகள் நடக்கும் அதெல்லாம் பார்ப்போம் அடுத்தது வந்து மிருகக் காட்சி சாலைகளெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் அதை பார்த்துட்டு அடுத்தது புல்வெளிகள் இந்த பூச்சி பூச்செடிகள் தோட்டங்களெலாம் அங்கே இருக்கும் நிறைஞ்சு இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் நாங்கள் மூணு பேரும் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து பார்த்துட்டு திரும்பி நாங்கள் வந்து ஊருக்கு பயணம் வந்து வரும்போது அதே காரில் வந்து இறங்கி இறங்குன பிறகு திரும்பி அந்த மோட்டார் சைக்கிள் எடுத்துக்கிட்டு மோட்டர் சைக்கிளில்தான் நம்ம அவங்க அவங்களும் அது பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க வீட்டுக்குப் போ அவங்கவுங்க ஊருக்குப் போயிடுவாங்க திரும்பி திரும்பி நாங்கள் வந்து நண்பர்களெலாம் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்து நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் இன்றைய வரைக்கும் இருக்கிற கால கட்டத்தில் ஒருத்தருக்கொருத்தர் நட்பு குறையாம இல்லாமல் இருக்கிறோம்